நடனன்றது திருவிழா எதனா ஃபங்க்ஷன் எதாவது வந்தால் நடனன்றது வைப்பாங்க அது என்னத்துக்கு வைக்கிறாங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மல்லாம் எப்படி இருந்தோம் நல்லா பாட்டு பாடுவாங்க அது சின்ன வயசுலேருந்தே அந்த சமூக உணர்வை விழிப்புணர்வை கற்றுக்கணுன்றதுக்கு ஒசரோந்தான் அது வைக்கிறாங்க அதனால் நம்பளும் அதோட விழிப்புணர்வை இருந்தே நாம் சமூகத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் நானும் பார்ப்பேன் அப்பப்போ போடுவாங்க அது வந்து என்ன சொல்லுதுனா மக்கள்லாம் ஒன்னாக இருக்கணும் யாரும் ஈகோ அதெல்லாம் காட்டக்கூடாது அது அப்படி தான் அதுக்கு தான் போடுறாங்க நடனன்றது அப்போது இருந்தே ஆதிகாலத்திலருந்தே அந்த நடனன்றது அப்போது இருந்தே நடைபெற்று தான் வந்திருக்கு என்னத்துக்கு போடுறாங்கன்னா நம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு தமிழ்பற்றை உருவாக்கிக்கணும் நம்ம எல்லாம் ஒன்னாக இருக்கணும் சமூகத்தில் உணர்வை வளர்க்கணும் அதனால தான் போடுறாங்க நம்புளும் இதை பார்த்துட்டு நாம் சமூக உணர்வெல்லாம் கற்றுக்கணும் நீங்களும் பாருங்கள் நீங்களும் சமூக உணர்வுகளை மக்களுக்கிட்டே எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்கு தான் இதெல்லாம் போடுறாங்க நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க